ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ போகலாம் மேடம் என்னைக்கு போகணும் சண்டேங்களா ஆ ம் எத்தனை பேர் இருக்கு மேடம் ஆ சரி மேடம் போகலாம் போகலாம் மேடம் வேன்தான் அவேலபிலாக இருக்கு ம் போகலாம் ஆ பதினஞ்சு பேர் ஃப்ரீயாக இருக்கும் மேடம் பதினெட்டு பேர் உட்காரலாம் ஆ பதிஞ்சு பேர் நீங்கள்தான கரெட்டாக இருக்கும் உங்களுக்கு

மயிலாடுதுறைலருந்து ஸ்ரீரங்கம் வந்து அதுக்கப்புறம் கல்லணைதானே உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் வரும் மேடம் ஒன்டேவில முடிச்சிவிடலாம் மேடம் காலையில அஞ்சு மணிக்கு கிளம்புனீங்கனா ஸ்ரீரங்கம் வந்துவிட்டு அதுக்கப்புறம் கல்லணை போயிட்டு ஈவினிங் கொண்டுவந்து நான் வீட்டில் விட்டுவன் நைட் எட்டு மணிக்குலாம் அதெலாம் நீங்கள்தான் மேடம் பண்ணிக்கணும் எங்களுக்கும் நீங்கள்தான் ப்ரொவைட் பண்ணணும் ஆ அதெலாம் நீங்கள்தான் பார்த்துக்கணும் எங்களுக்குவந்து வாடகைதான் இப்போ நூறு கிலோமீட்ருக்கு பத்தாயருவ வரும் வாடகை ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் மேடம் நீங்கள்தான் பார்த்துக்கணும் ஆ சண்டே அவைலபில்தான் அவைலபில்தான் நீங்கள் அட்வான்ஸ் வந்து ஃபைவ்தௌசண்ட் கொடுத்துடுங்க இன்னிக்கு கொடுத்தாலும் சரி நாளைக்கு கொடுத்தாலும் சரி நீங்கள் சண்டேதானே சொல்லியிருக்கீங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்குத்தான் வேறு வேறு ஏதுவும் இருந்தால் வேணான்றுவோம் புக்கிங் ஆ அனுப்பலாம் அனுப்பலாம் மேடம் ஃபோன்பே அனுப்பிவிடுங்க இந்த நம்பர் பேசிகிட்டு ஆமாம் ஆமாம் இந்த நம்பர்தான் பேசிகிட்டு இருக்கீங்களே அந்த நம்பர்தான் சரி மேடம் இல்லை இல்லை நீங்கள் அன்னைக்கு கொடுத்தா போதும் இடைல நாங்கள் பெட்ரோல் போட்றாப்போல இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் இல்லைனா ஈவினிங் நீங்கள் முடிச்சோனே கொடுக்கலாம் இல்லை இல்லை தேவை இல்லை மேடம் நீங்கள் ஈவினிங் கொடுத்தா போதும் இந்த ஐயாருவா தான் கொடுக்குறீங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காலையில அஞ்சு மணிக்குலாம் கரெட்டாக உங்கள் லொகேஷன் அனுப்பிவிடுங்க அட்ரெஸு நாங்கள் அங்கே வந்துவிடுவோம் ஆ சரி ஓகே மேடம் ஆ சரி ஓகே ஓகே மேடம் நீங்கள் ஓகே தேங்க் யூ